கிருஷ்ணா ஸ்வீட்லேந்து நான் கூப்பு கிருஷ்ணா ஸ்வீட்டுங்களா நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு பல்க்கான ரேட்டில் வந்து ஸ்வீட்டு ஆர்டர் பண்ணலான்னு இருக்கிறோம் அந்த ஆர்ட்ரு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா உங்கள் கடையில் வந்து நாங்கள் அந்த ஸ்வீட்டை வந்து ரொம்ப நாள் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவும் இனிப்பாகவும் தெகட்டாத அளவுக்கு இருக்குது அந்த ஸ்வீட்டுக்கான ரேட்டு எங்களுக்கு வந்து தள்ளுபடி விலையில நீங்கள் கொடுத்தா பரவாயில்ல எப்போவுமே உங்கள் கடையில் வந்து எங்களுக்கு எந்த சலுகையுமே கொடுக்கறதில்ல கொஞ்சம் தள்ளுபடியில் குறஞ்ச விலையில எங்களுக்கு அந்த ஸ்வீட்டை நீங்கள் கு கொடுத்திங்கன்னா நாங்கள் அதுக்கு வ அதுக்கான ஒரு கல்யாணத்துக்கு தேவையான அன எல்லா ஸ்வீட்டும் உங்கள் கடையில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்வீட்டை வந்து நாங்கள் கேட்குற மாதிரி நீங்க பண்ணி தந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ நீங்கள் இப்போ கடையை பற்றி டெவலப் பண்ணி நீங்கள் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு அந்த சலுகையான தள்ளுபடியான விலையில அந்த ஸ்வீட்டை நீங்கள் கொடுத்தா பரவாயில்ல இல்லை ஸ்வீட் வந்து எப்படி எந்த மாதிரி ஸ்வீட்டுன்னா ரொம்ப பாரம்பரியமான ஸ்வீட்டு எங்களுக்கு கிடச்சா போதும் எல்லா கடைகளை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் தள்ளுபடி ரேட்டில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு ஸ்வீட்டுக்கான ரேட்டை நீங்கள் கொஞ்சம் குறச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற ஸ்வீட்டு மற்ற அதாவது வந்து நாங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஸ்வீட்டுங்களுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் இல்லை சார் நீங்கள் வந்து க உங்களை உங்களை வந்து இத்தனை வருஷமா நீங்கள் இந்த கடை வச்சுருக்கும் போது நாங்கள் வந்துட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் அந்த ஸ்வீட்டுக்கான அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னீங்கன்னா பரவாயில்ல எப்போவுமே நீங்கள் வந்து அதில் வந்து டிஸ்கவுண்ட்டே நீங்கள் கொடுக்கறது கிடையாது இப்போ டிஸ்கவுண்ட் ரேட்டில் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் திருமண திருமணத்துக்கு ஒரு மண்டபத்துக்கு தேவையான ஸ்வீட்டை வந்து நாங்கள் உங்கக்கிட்டே நாங்கள் ஆர்ட்ரு பண்ணலான்னு இருக்கிறோம் ஆர்ட்ரு பண்ணும் போது நீங்கள் அந்த ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னால் பரவாயில்ல ஒரு இரநூறு பேருக்கான ஸ்வீட் வந்து நாங்கள் ஆர்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறோம் இரநூறு ஸ்வீட்டுங்கும் போது நீங்கள் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு தரலாமே ஆமாம் சார் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் போது எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் ரொம்ப வருஷமா இந்த கடையில் தான் எடுக்கிறோம் நீங்கள் ஸ்வீட்டு எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்லைங்க சரி ஓகேங்க ம்